செய்தித்தாள்கள் சில நேரங்களில் உண்மையும் பகிருது சிலநேரங்களளில் பொய்களையும் பகிருது அதேமாதிரி செய்திகளும் சரி தொலைக்காட்சியில் காட்டுற செய்திகளும் சில நேரங்கள் உண்மையும் பொய்யும் இருக்குது அதை நம்ம கேட்டுட்டு எது சரி எது தப்பு எது உண்ம எது பொய் அப்படின்றத நம்மளும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய எடத்துல இருக்கோம் கேட்ட எல்லாத்தையுமே அப்படியே நம்புகிறதோ இல்லை நமக்கு சாதகமாக இருந்தால் ஆமாம் சரி அப்படினு சொல்கிறதோ நம்மளுக்கு பாதகமா இருந்தால் இல்லை தப்பு அப்படினு சொல்கிறதுமே கூடாது எது சரியான செய்தியோ அதான் நம்மளும் உள்வாங்கிக்கணும் எனக்கு தெரிஞ்ச சில செய்திகள் செய்தித்தாள்கள் கதிரவன் தினகரன் தினத்தந்தி மாலைமலர் மாலைமுரசு சில செய்திசேனல்கள் சன் நியூஸ் நியூஸ் எயிட்டின் நியூஸ் செவன் ஜெயா நியூஸ் கலைஞர் செய்திகள்